எங்கள் சமுதாயம் இந்து சமுதாயம் தேர் திருவிழா எல்லோத்துக்கும் சமைச்சி போடுவாங்க அன்னதானம் போடுவோம் பங்குனி உத்திரம் அம்மாவாசை தைப்பொங்கல் இந்த மாதிரி விசேஷத்துக்குலாம் நிறையா பேர்த்துக்கு சமைச்சி போடுவோம் நிறையா பறவை காக்கா இது மாதிரி எல்லாமே இரையெல்லாம் வைப்போம் எல்லாமே வந்து சாப்பிட்டு போகும் வீட்டில் கோயில்லேயும் அன்னதானம்லாம் போடுவோம் எல்லோருமே வருவாங்க எல்லோத்துக்கும் முடிஞ்ச அளவு அன்னதானம்லாம் செய்வோம் அதுக்கும் மேலே யாரும் வீட்டுக்கும் எடுத்துட்டு போகிற மாதிரின்னாலும் க கையிலையும் போட்டு குடுத்துவிட்ருவோம்ங்க